எங்கள் வீட்டில் டெய்லியும் பறவைகளுக்கான தானியங்கள் உடச்ச கம்பு அரிசி இந்த மாதிரி வைப்போம் பழம் வைப்பன் நான் அதனால் பழம் சாப்பிட வரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிறையா அரிசி எல்லாம் போட்டு வைப்பன் நான் அதனால் அரிசி சாப்பிட வரும் காலையில் காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் அதனால் கண்டிப்பாக சாப்பிட வரும் அதனால் நிறைய இதுவும் வரும் பறவைகளும் வரும் மயில் வரும் எங்கள் வீட்டுக்கு முன்னால் மயில் இருக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் இங்கே நேச்சராக வந்துட்டு போகும் அதெல்லாம் பிடித்தமான விஷயங்கள் தான் பறவைகளெல்லாம் இது வர்றதுக்கு தானியம் வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் காலையில ரெகுலரான ஒரு பழம் ஏதாவது ஒரு பழம் வைக்கலாம் இது வச்சா நம்மளுக்கு வீட்டுக்கு பறவைகள் வரும்